எனக்கு மிகவும் பிடிச்ச பாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா பாடல்கள் அது எங்கே கேட்டுருக்குறேனா தேட்டரில் வீட்டில் பொது இடங்கள்ல இன்னும் சொல்லப்போனால் பஸ்ஸில் இதெல்லாம் நான் வந்து ரொம்ப கேட்டிருக்குறேன் ஏன்னா கேட்டதுனால் அது என்ன ஆகும்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப இதமாகவும் இருக்கும் அதனால் ஒரு புத்துணர்ச்சியும் பெற்றிருக்கும்